ஹலோ இது எள இளவரசன் கடைங்களா கறி கடைங்களா நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா இல்லை ஆள் இருக்கா சரி இப்போ ம ம ம மட்டன் என்ன வில ஆ சிக்கன் ஆ ஆ மாட்டுகறி இருக்கா சரி எங்கள் எங்கள் வீட்டுல ஒரு விழா நடக்குதுங்க பையனுக்கு ஒரு விஷேசம் நடத்துகிறோம்

கறி எந்த இது ஃப்ரெஷ்ஷாக எந்த கறி இருக்கு

சரி ஆட் அஞ்சு கிலோ மாட்டுக்கறி ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் நல்லதாக இருந்தால் அது அஞ்சு கிலோ பாஞ்சு கிலோ கொண்டாந்து நீங்களே தருவீங்களா நாங்கள் வரணுமா இல்லல்லை எனக்கு இன்னும் ஒரு அரை மண் நேரத்தில் வர்ணும் இது ஸ்டாக்கு இருக்கா இல்லை புதுசாக இல்லை ஸ்டாக்கு இருக்கா புதுசாக பண்ணி தான் ஆவுனுமா சரி வந்து வாங்கிக்கிட்டுங்களா இந்த இவ் இவ்வளோ வாங்கினா கொஞ்சம் குறைகிறது இல்லையா சரி சரி பார்த்து குறச்சிக்குடுங்க வரேன் சரி